வணக்கம் சார் என் பேரு நிர்மலா நான் வந்து சார்ஜர் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க சார் அது பேமெண்ட்டு நாங்கள் பணம் அனுப்பியாச்சு கேன்சல் பண்ணிவிட்டேன் ரத்து பண்ணிவிட்டேன் ஆனால் அது எனக்கு இன்னும் ஆன்லைனில் அது இன்னும் காட்டலை அது பேமெண்ட் எனக்கு இன்னும் வர்லை சார் அது எப்படி என்ன ஸ்டேடஸில் இருக்குது இந்த நம்பர் சார் ரெண்டு மூணு நாலு எட்டு ஒன்போது இந்த நம்பர் சார் கேன்சல் பண்ணிவிட்டேன் அதோடய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது பணம் எப்போ வரும் அப்படின்று எதுக்கும் தெரிஞ்சுக்கலாம் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கள் சார் என்ன ஸ்டேடஸில் இருக்குதுன்னு என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்ங்களா க பா பார்த்து விசாரிச்சு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறிங்களோ நல்லா இருக்கும் சார் நன்றிங்க சார்